ஒவ்வொரு வருஷமும் நாட்டில் வந்து விவசாயிங்க வந்து இந்தமாதிரி சூறாவளி வெள்ளம் வறட்சி கடுமையான குளிர்காலம் ஸோ அதுமாதிரி ஆலங்கட்டிமழை இதில் வந்து விவசாயிங்களோடய பல லட்சமான பொருட்கள் இந்த நெல் வகை கம்பு சோளம் ஏகப்பட்ட இது வந்து அழிஞ்சிதாங்கப் போகுது அதனாலே வந்து என்னன்னால் இதனால வந்து ஏகப்பட்ட இது நஷ்டமும் ஆகுது விவசாயிங்கள் வந்து இதனால தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க அதுலாம் பார்க்கும்போது மனசுலாம் உ உறுத்துர மாரி இருக்கும் இந்த சூறாவளி இதலாம் வந்து இயற்கை சீற்றத்தில் வந்து பல பேருக்கு நன்மை கொஞ்சம் இருந்தாலும் இன்னும் அதை விட அதிகமாகவே என்னன்னா தீமையும் கொஞ்சம் ஏற்படுதுங்க